உங்கள் மாநிலத்தில் உள்ள மற்றும் அதனை சுற்றியுள்ள நகரங்களால் உங்கள் இடம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க அது வந்து மாநிலம் அப்படின்னா நம்ம மாநிலத்தில் இருக்குறவங்க நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் வேலை செஞ்சிவிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை நார்த் இந்தியன்ஸும் இங்கே வந்து நம்ம மாநிலத்தில் வந்து வேலை செய்யறதுனால நம்ம மாநிலத்தில் இருக்கிற மக்கள்களுக்கு வந்து வேலை கிடைக்காம கிடைக்காமா இருக்கிற சுச்சுவேஷன் வந்துருது ஸோ அதனால் நம்ம நகரம் ரொம்ப பா நம்ம நம்ம இருக்கிற இடம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது ரொம்ப கம்பி கம்மியான சம்பளத்துக்கு வந்து அவங்க வேலை செய்யறாங்க அவங்க நூற்றி இருபது ரூவாய்க்கு வேலை செய்யறாங்க ஆனால் நம்ம ஆளுங்க வந்து முன்னூறுரூபா இருந்தால்தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுது இது இதனால ரொம்ப நம்ம நகரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவேன் முன்பு நகரங்களில் மட்டுமே கிடைத்த எந்த வசதி வந்து கிராமத்தில் கிடைக்குதுன்னு கேட்டுருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்கூல் போகும்போது ஒரு பஸ் வந்துட்டுருந்ச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பஸ் எல்லாம் வருது அதனால ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணாலும் இன்னொரு பஸ்ஸில் ஏறி வர அளவுக்கு கிராமங்களெல்லாம் மேலே வந்துருச்சு கிராமப்புறத்தில் வந்து மக்கள் வந்து ஏன் சிட்டி சைட் போகறாங்க அப்படின்னா கிராமத்தில் வந்து நிறைய வேலை கிடைக்காததுனால சிட்டி சைட் போகறாங்க அதுக்கப்புறோம் மேற்படிப்புக்காக படிக்கிறத்துக்காக சிட்டி சைட் எல்லாம் நிறைய பேர் போகறாங்க